ஹலோ

ஆ கேட்குது கேட்குதுங்களா ஆமாம் ஹோட்டல் தான் சொல்லுங்கள் மேம் சொல்லுங்கள் மேடம் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் மேடம் ம்

ம் எப்போ வேணும் எப்போ வேணும்னு சொல்லுங்கள் நான் ரெடி பண்ணிக் கொடுத்துட்றேன் ஆ சரிங்க சரி புக் பண்ணிக்கிறேன்ங்க சரிங்க சரிங்க இருக்குது இருக்குது இருக்குது இருக்குது வசதி அந்த வசதி இருக்குதுங்க எங்கள் ஹோட்டலு ஸ்பெஷல்லு வந்து நண்டு ரசம் மட்டன் சூப்பு வெ வெ இப்போ நிறைய இப்போ வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் வெயிட் பண்ணாக்கா நீங்கள் என்ன டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சொல்லலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக் கொடுக்குறேன் உங்களுக்கு ஆ ஸ்வீட் ஐட்டம் இருக்குது என்ன ஐட்டம் வேணுமோ என்ன ஐட்டம் வேணுமோ நாங்கள் வெயிட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இருக்குது ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லா எல்லா எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் வந்து கேட்லாக் பார்த்துட்டு நீங்கள் என்ன வேணுனாலும் இப்போ ஆட்ரு பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பண்ணிக் கொடுத்துட்றோம் ஆ கால் பண்ணுங்கள் ஆ டைமிங் சொல்லுங்கள் ஆ ஆ சரிங்க சரிங்க பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிர நீங்கள் சொல்லுங்கள் நான் இது பண்ணிடுறேன் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ம் சரி ரைட் ரைட்